ஆ சார் வணக்கம் சார் சார் உங்கள் நம்பரு இந்த நெட்டில் பார்த்தேன் சர்ச் பண்ணிணேன் நான் வந்து என்னுடைய வீட் என் வீட்டில் ஒரு நாய் ஒன்று வளர்க்குறேன் சார் அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குன்றி குன்றி ஒரு மாதிரி நிற்கிது அது ஃபுட்டில் ப்ராப்ளமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டுத் தெரியலை இல்லை ஏதா ஃபுட்டில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா சார் இல்லை சார் நாட்டு நாய் தான் சார் அது

ஃபுட்டு இந்த பெடிகிரி இந்த மாதிரி கொடுக்குறோம் சார் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் சும்மா ரைஸு அந்த மாதிரி போடுவோம் அதுக்கப்புறோம் வந்து பெடிகிரி இந்த மாதிரி கொடுப்போம் ஆனால் அது என்னன்னு தெர்லை இந்த சீசன்னால அந்த மாதிரி இருக்கா ஓகே சார் ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை மற்றப்படி அது அது ஏதோ ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஆ போகுது சார் அது வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டுப் போவோம் நைட்டில் அப்புறோம் டே டயத்தில் காலையில் ஏர்லி மார்னிங் கூட்டிப் போவது இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது வெளிலெலாம் அந்த அளவுக்கு விடுறது இல்லை இப்போ இந்த சீசன்னாலே என்னவோ தெர்லை ஒரு மாதிரியா சுணங்குன மாதிரிருக்கு ஒரு மாதிரியா என்ன சொல்வது ரொம்ப டல்லாக இருக்குது ஒரு ஒரு ரெஃப்ரஸ் ஃப்ரஷ்ஷாகவே இல்லை இந்த பால் வைச்சாக் கூட குடிக்கிறதே ரொம்ப ஸ்லோவாக இது பண்ணி ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இதுக்கு ஏதாவது ஏதாவது இன்ஜெக்ஷன் ஏதாவது போடணுமா ஏதாவது தடுப்பூசி ஏதாவது சரி சார் சரி சார் சரி சார் எங்கே சார் இருக்குது நம்ம க்ளீனிக்கு சேலம் மாவட்டத்தில் ஆம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஆ சரி சா ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் அது எப்போ சார் எந்த டைம் சார் பார்ப்பீங்க நீங்கள் காலையில் மார்னிங் இது வந்தால் எப்போ சார் பார்க்கலாம் உங்களை நைன் டு நைன் எப்போ வேண்ணாலும் பார்க்கலாம் பக்கத்தில் மெடிக்கல்லு இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கா சார் சரி சார் சரிங்க சார் அப்போது சரி சார் சரி சார் இப்போது வரக்கூடிய இந்த வாரத்தில் ஏதாவது இந்த எந்த நாளாவது விடுமுறை நாள் இது மாதிரி இருக்கா சார் ஞாயித்துக் கெழமலாம் எப்படி வரலாமா ஆ சரி சார் சரி சார் சரி சார் சரிங்க சார் மற்ற நாட்களில் வரலாம் இது மாதிரி நீங்கள் சொன்ன அந்த டயத்துக்குள்ள வந்து பார்த்தா பார்க்கலாம் சரி சார் சரி சார் கண்டிப்பாக நான் வர்றேன் சார் வந்து பார்க்கறேன் சார் கொஞ்சம் எப்படி பார்த்துக் கொடுங்க ஓகே சார் ஓகே சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் இல்லை வேறு ஏதாவது வேறு எதையாவது நாங்கள் கவனம் இல்லாத டயத்தில் ஏதாவது சாப்பிட்ருக்குமா இல்லை ஏதாவது ஒவ்வாமை ஏதாவது ஏற்பட்டிருக்குமா அல அலர்ஜியாக இருக்குமா என்ன ஏதுன்னு என்னால் ஏன்டிசிபேட் பண்ண முடியலை சரியா ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக கண்டிப்பாக கண் ஆ அதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டாக இருக்குது அது அந்த நடக்கிறது போவது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரொம்ப டல்லாவே இருக்குது அது என்னன்னு தெரிலை இது சீசன் சேஞ்சா என்ன என்ன ஏது அப்படிங்கறது ஒன்றும் புரியலை எனக்கு இன்ஃபெக்ஷன்னாக இருக்குமா என்னன்னு தெர்லை ஆனால் நான் டேரக்டாக உங்கள் உங்கள்கிட்ட நேரடியாக வந்து காட்டினா தான் எனக்கு சரியாக ஒரு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு அது பெடிகிரி இந்த மாதிரி கொடுத்தேன் சார் அப்புறோம் ஃபுட்டில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி எதுவும் போட்டு இது பண் ஃபுட்டு பெடிகிரி சார் பெடிகிரி கொடுப்போம் சார் ஆமாம் சார் ஆ ஆ ஆ இல்லை பசங்கள் பசங்கள் எதுவும் கொடுத்தாங்களா என்னன்னு தெர்லை எதுவும் கொடுத்தாங்களா எதுவும் சாப்பிட்டுச்சா என்ன ஏது என்னென்று என்னால் ஹாஹாஹா ஹாஹாஹா ஆ சரி சார் சரி சார் சரி சார் மே பி அதனால் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியலை பசங்களும் அவங்க கையில் கிடைச்சதெல்லாம் கொடுப்பாங்க இது பண்ணுவாங்க அது என்ன கவனம் இல்லாதப்போ அது எதுவும் நடந்திருக்கலாம் அப்படிங்குற மாதிரி எனக்கு தோணுது சரி சார் சரி சார் கண்டிப்பாக நான் வந்து நான் விசிட் பண்ணுறேன் சார் உங்களை வந்து பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் சார் ஓகே ஓகே ரொம்ப நன்றி சார் நன்றி சார்